தமிழ்நாட்டின் இசையை ஈர்க்கும் மாநிலம் அப்படினா அது வந்து சினிமா தான் அந்த காலத்தில் வந்து நாட்டுப்புற பாட்டு அம்மா பாட்டு அப்பா பாட்டு ஐயா பாட்டு தாத்தா பாட்டு அந்த மாதிரி நிறைய பாட்டு பாடுவாங்கள் அதெல்லாம் வந்து ஈர்க்காது மக்களை சினிமா பாட்டு அப்பட்னா ஒன்று சொல்கிறிங்க முன்னே வந்த பாட்டு எல்லா பாட்டுமே இப்போ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்குது அந்த பாட்டெல்லாம் இப்போ வந்து ஆர்கெஸ்ட்டானாலே நல்லா டீசெண்டாவாக ஆடுறாங்க அப்பட்லாம் இல்லை அவங்கவுங்க இஸ்டத்துக்கு ஆடுறாங்க அவங்க இஷ்டத்துக்கு பாடுறாங்க அந்த மாதிரி தான் இப்போ எல்லாருமே இருக்காங்கள் முன்னே மாதிரியெல்லாம் கிடையாது முன்னே மாதிரி நமக்கு அவங்க தான் தேவை இவங்க தான் அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது இப்போ அவங்கவுங்க இஸ்டத்துக்கு அவங்கவுங்க இருக்காங்கள் அந்த மாதிரி தான் இப்போ எல்லாருமே நானும் அப்படி தான் நீங்களும் அப்படி தான் அது எப்படின்னா அந்த காலத்தில் எப்பட்னா தமிழ்நாட்டில் பெரி பெரிய அளவில் பார்வையாளர் கூட்டத்தை ஈர்க்கும் முக்கிய இசை மற்றும் நடன விழாக்கள் அதில் வந்து நிகழ்ச்சிகள் எவை பாரம்பரிய நாட்டுப்புற மற்றும் நவீன வகைகள் அப்படின்னா இலக்கிய வளர்ச்சியில் அப்போ வந்து நாட்டுப்புறப்பாட்டு அம்மா பாட்டு பாடுறாங்க பத்து மாதம் என்ன சுமந்த பெத்து எடுத்த அம்மா அப்பட்லாம் பாட்டு பாடுறாங்க அதெல்லாம் இந்த இப்போ வந்து தேவை கிடையாது இப்போ என்ன டெக்னாலஜி என்னன்னா சினிமா பாட்டு தான் இப்போ நமக்கு என்ன தேவை அப்பட்னா சினிமா பாட்டு தான் இப்போ நமக்கு தேவை இந்த காலத்திலலாம் இந்த பாட்டு இந்த சினிமா பாட்டு சினிமா பாட்டு சினிமா பாட்டு எல்லாருக்குமே அந்த காலத்தில் உள்ள டெக்னாலஜி நாலேஜ் தான் வளரணும் இந்த காலத்தில் அது ஹிஸ்ட்ரி இவ்வளோவு இருந்தும் நமக்கு வந்து எதுவும் பயன் கிடையாது எல்லாமே எதுவுமே இல்லாமல் ஒரு அவ்வளோ அந்த காலத்தில் எப்படி ஆர்கெஸ்ட்டாலாம் பண்ணுவாங்கன்னால் பெரிய ஆலமரத்தில் கட்டை கட்டி அங்கே தான் பஞ்சாயத்து எல்லாமே அங்கே தான் பேசுவாங்கள் ஆனால் இந்த காலத்தில் வந்து அததுக்கும் தனியாக ஒரு கோவில் இருக்குது